நாங்கள் வசித்து வந்த தெருவில் பார்த்திங்கனாக்கங்க டைலருங்க அவ்வளவா இல்லை ஒரு பொங்கலோ இல்லை ஒரு தீபாவளியோ இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்துச்சுனாக்க அதுக்கு ஒரு ப்ளவு ஜாக்கெட் தைக்கணும் பாவாடை தைக்கணும் அப்படினாக்க அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா டைலருங்க இல்லாததினால எங்கள் வீட்லேயும் நாங்கள் அதிகமாக நாலஞ்சு பெண்கள் இருந்ததினால எங்கள் அம்மா எங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவுமே ரிஸ்க் எடுப்பாங்க பக்கத்துத் தெருவில் பக்கத்து ஊரிலயெல்லாம் எப்படி விசாரித்து எங்கே கொடுக்குறது எப்போ அதுவும் கரெக்டான அந்த டயத்துக்கு தீபாவளி பண்டிகை நேரத்துக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு போட்டு விட்டு அழகு பார்க்கணுங்கறதலாம் எங்கள் அம்மாவுக்கு அது ஒரு கஷ்டமாக இருந்தது அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் யாராவது தைக்கக் க கற்றுக்கிட்டீங்கன்னா நம்ம ஏன் இப்படி அலையப் போகிறோம் நம்மளே நம்ம வீட்டுக்கு நம்மளோட உபயோகத்துக்குத் தைச்சுக்குலால்லமா நீங்கள் கற்றுக்கிறீங்களாம்மான்னு எங்கள் அம்மா தான் எங்களை உற்சாகப்படுத்தினாங்க சரிங்கம்மா நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் அக்கா எல்லோருமே தைக்கப் பழகினோம் நாங்கள் எல்லாமே பாவாடை சட்டையிலிருந்து ஜாக்கெட்லிருந்து சுடிதாரிலிருந்து எல்லாமே தைப்போம் அது நல்லா எங்களுக்குப் பயனுள்ளதாகவும் இருந்துச்சு எங்களுக்கு மட்டும் நாங்கள் தைச்சுக்கிறது இல்லாமல் அக்கம் பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் தைச்சும் கொடுப்போம் அதில் நல்லா வருமானம் வந்துச்சு அது எங்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு உதவிகரமா தான் இருந்தது அதனாலலாம் எந்தவித கஷ்டமும் கிடையாது அதை நாங்கள் இப்போ பதினைஞ்சு வயசில் கற்றுக்கிட்டு இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் அதை தைக்கும் போது எங்களுக்கு வந்து கை வலி வர ஆரம்பிச்சுச்சு அது அந்த ஒரு பாதிப்பு தானே தவிர மற்றபடி அந்தத் தையல் கற்றுக்கிட்டதுனால நாங்கள் அதனால் பயன் தான் அடைஞ்சிருக்கமேத் தவிர அதனால் எந்த வித சேதாரமும் எங்களுக்குக் கிடையாது என்ன இந்த இப்போ அது வயசானதினால கூட கை வலி வரலாம் தையல் தைச்சதுனால தான் அப்படிங்கிறதயும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதனால் தையல் கற்றுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் அது நல்ல பயனுள்ள வகையிலேயும் இருக்கும் நமக்கு நல்ல பண வரவுகளும் அதிகமாக இருக்கும் அதனால் தாராளமாக அதை நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டோனாலும் அது நல்ல மற்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் நம்மளுக்கும் அது ரொம்ப ரொம்பப் பயனுள்ளதாக இருக்கும்